ஹலோ மேடம் மேடம் வணக்கம் மேடம் நாங்கள் இங்கே ராஜா ஸ்கூலில் இருந்து டீச்சர் பேசுகிறேன் மேம் பேசுகிறேன் சார் இது மாதிரி பசங்களுக்கு வந்து இப்போ யூனிஃபார்மு வேறே இது மாதிரி டிசைனிங்கில் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பேசியிருக்கோம் நீங்கள் வந்து ஏதாவுது யூனிஃபார்மில் பேசுகிற மாதிரி ஒன்றாவுதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் புதிய ட்ரெஸ்ஸு இல்லை டிசைனிங்கில் புதிய டி டிசைனிங்கில் ட்ரெஸ்ஸு எங்களுக்கு ஏதாவது நீங்கள் வச்சிருக்கீங்களா டிசைனிங் உங்கள்கிட்ட இருக்கா இல்லை எந் எந்த மாதிரி ஒரு டிசைனிங்கில் ட்ரெஸ்ஸு உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு மேப்பிங் வச்சிருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னால் அதுக்குத் தகுந்த மாதிரி நான் சார்கிட்ட இங்கே பேசுவேன் ப்ரின்ஸ்பல் சார்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு அதுக்குத் தகுந்த மாதிரி நீங்கள் நான் சொல்லுவேன் இல்லை இந்த மாதிரி டிசைனிங்கில் தைக்கலாம் என்ன மாதிரி டிசைனிங் வச்சிருக்கீங்க ம் இல்லை பசங்களுக்கும் வேணும் மேடம் பசங்க நூறு பேர் இருக்காங்க பொம்பளை பசங்க நூற்றி நாற்பது பேர் இருக்காங்க அதுக்குத் தகுந்த மாதிரி எங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் வேணும் ஏனால் அடுத் சரி நீங்கள் டிசைனிங்கை எடுத்துட்டு இப்போ ஸ்கூ ஸ்கூலுக்கு வாங்க நீங்கள் டிசைனிங் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வாங்க நான் ப்ரின்ஸ்பல் சார்கிட்ட பேசுகிறேன் பேசிட்டு ஏன்னா நே எங்களுக்கு அடுத்த மாதம் இப்போ ஏப்ரல் மா ந ஜூன் மாத் ம் ட்ரெஸ்ஸு எங்களுக்கு தேவைப்படுது அதனால் வந்து நீங்கள் இந்த ஒரு ஒன்றரை ஒரு மாதமா டைமிங் இருக்குது அதுக்குள்ள நீங்கள் வ எ இரநூறு இரநூத்தம்பது பசங்க இருக்காங்க அந்த இரநூத்தம்பது பொம்பளை பசங்களும் இருக்காங்க பை பசங்களுக்கும் இருக்காங்க நீங்கள் வந்து அதுக்குத் தகுந்த மாதிரி எந் டிசைனிங் இருக்கிற டிசைனிங்கை எடுத்துட்டு வாங்க நாங்கள் ப்ரின்ஸ்பல் சார்கிட்ட காட்டுறோம் காட்டிவிட்டு சார் எந்த டிசைனிங் எந்த மாதிரி இதில் ஓகே பண்றாரோ நாங்கள் பார்த்துட்டு ஆர்டரு போடுறோம் எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் தச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தச்சுக் கொடுங்க சரிங்க மேம் நான் சார்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு என்னென்னு நான் சொல்றேன் நீங்கள் அந்த டிசைனிங்குலாம் எடுத்துட்டு வாங்க நான் சார்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் ஓகே மேம் தேங்க் யூ மேம்